என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த சுற்றி இருக்கிற இயற்கை மருத்துவ மூலிகை செடிகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வேப்பமரம் வேம்பு கற்றாழை அப்புறோம் துளசி இருக்குது துளசி மாடத்தில் வெச்சுருக்காங்க இவைகளில் பார்த்தீங்கன்னா துளசி ஒரு நல்ல ஒரு இயற்கை மூலிகை கற்றாழை வேப்பமரம் அதுபோல எல்லாமும் ஒரு நல்ல ஒரு இயற்கை மூலிகை தான் என்ன பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி ரெண்டு நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டு ரெண் கொஞ்சம் தண்ணு தண்ணியை குடிச்சுட்டு நடந்தம்னால் நம்ம காலையில் மோஷன் போகும்போது கொஞ்சம் நல்லா சுலபமாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க நானெல்லா அது மாதிரி நான் பயன்படுத்துவேன் அப்புறம் இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா கற்றாழை எடுத்து ஃபேஸில் அப்ளே பண்ணிக்கலாம் நம்ம அப்புறோம் ஹேர்லையும் கொஞ்சம் அப்ளே பண்ணிக்கிட்டு குளிச்சு வந்தோம்னா நல்ல ஒரு குளிர்ச்சி உடம்புக்கு இந்த வெயில் காலத்திலலாம் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டம்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்புறம் இந்த வேப்பிலை வேப்பமரத்திலருந்து துளசி அதில் இருந்து வர கார்பன் டை ஆக்ஸ் சிஓடூனு சொல்வது நமக்கு சுவாசிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஸிஜனைக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க அதை சுவாசிக்கிறது நல்லது அந்த மாதிரி நிறையா இடத்துல சொல்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி எங்கள் அக்கா யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து செம்பருத்தி இலைகளைப் பறிச்சு பூ அதெலாம் பறிச்சு எண்ணெயில் காய்ச்சி தலையில் அப்ளே பண்ணிக்கிறது இன்னும் செம்பருத்தி இலையை மருதாணியெல்லாம் சேர்த்து தலையில் அப்ளே பண்ணி வருவாங்க அதுவும் குளிர்ச்சி ஹேர் குரோத்துக்கு முடி வளர்ச்சிக்கு கொஞ்சம் நல்லா உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க இப்போ இயற்கை மருத்துவமும் நம்ம எவ் எந்தளவுக்கு உதவுதுனால் இந்த நம்ம கடையில் வாங்கிப் பயன்படுத்துறதில் வந்து செயற்கையாக உருவாக்குற மருந்துகளெலாம் பயன்படுத்தும்போது அது சில சைட் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சில சில பல நோய்கள் எல்லாம் அது ஏற்படுத்துகிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இந்த இயற்கை மருத்துவம் பயன்படுத்தி வந்தோம்னா நம்ம அந்த மாதிரி எதுவும் பிரச்சினைகள் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் வந்துருக்காது நமக்கு வேறு எந்த ஒரு நோய்களோ எதுவும் ஏற்படுறக்கான வாய்ப்பு எதுவும் கம்மியாக இருக்கும் அதனால தான் பொதுவாக இயற்கை மருத்துவங்கள் சிறந்ததுன்னு நிறையா இடத்துல நிறைய பேர் நிறைய நிறைய டாக்டர்ஸெலாம் சொல்வாங்க